கைத்தமுனு கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வருவேன்லை வந்தால் நல்லாயிருக்கும் அங்கே போனால் மேலே நடந்து போகிற படிக்கட்டில் பக்கத்தில் பக்கத்தில் மரங்களெலாம் அந்த பக்கம் இருக்கும் போ இந்த பக்கம் இருக்கும்போது பார்க்குறத்துக்கு நல்லாயிருக்கும் அருமையாக இருக்கும் மேலே போயிட்டு முருகன் கோயில் பார்க்கும்போது இன்னம் நல்லாயிருக்கும் மற்றப்படி பார்த்தீங்கனா முருகனை தரிசிக்கும் போது அவர் நம்பளுக்கு ஏதோ ந ந நன்றி திருப்பி செலுத்துகிற மாதிரி ஒரு நம்பிக்கை தான் நம்பளுக்கு வருது மற்றப்படி கோயில் குளம் அப்படின்னு போயிட்டு வந்தால் ஒரு நம்பிக்கை வந்து விதைக்குது ஒரு பாஸ்டிவ் எனர்ஜி நம்பளுக்கு கொடுக்குது பார்த்திங்கனா மொ மக்கள் அதிகமாக வந்துட்டு போயிட்டு இருந்தாங்கனால் அவங்களுக்கு அவங்களுக்கு இருக்கிற கஷ்டங்கள் அதெல்லாம் சொல்லும் போது பார்த்தீங்கனா நம்மளுக்கும் சரி இவ்வளோ தானா வாழ்க்கை அப்படிங்குற மாதிரி ஒரு ஒரு நமக்குள்ளே ஒரு த தன்னம்பிக்கை வந்து நமக்கு கொடுத்துருது மற்றப்படி அந்த கோயிலில் போயிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருக்கும் போது நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சினைகள்லாம் நாம் அந்த ஆண்டவர்கிட்ட சொல்லிடும் போது பிரச்சினையே இல்லாமல் நம்ப திரும்பி வரும் போது மனநிறைவாக ஒரு நம்பிக்கையை த நம்பிக்கையோடு நம்ப வீட்டுக்கு வரும் போது நல்லாயிருக்கும் ஒரு ஒரு நெறைஞ்ச மனதா இருக்கும் மற்றப்படி எந்த விதமான இது இல்லாமல் மக்கள்கிட்ட போய் பழகும் போது கோயில் பற்றி சொல்லும் போதும் அந்த ஆண்டவர் கோயிலுக்கு அடுத்தது போகலாம் கோயில் குளத்துக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு இன்னொருத்தங்க சொல்லும் போதும் நம்பளுக்கு நல்லா அவங்களுக்கும் நம்பளுக்கும் ஒரு பாண்டிங்கு அதி அதிகமாகுது எந்த மொதல் சடங்காக இருந்தாலும் நம்பளுக்கு விரும்பி பார்க்குறது வழக்கம் மற்றப்படி அந்த தேர் திருவிழா அப்படி இப்படின்னு போகும் போது பார்த்தீங்கனா நல்லாயிருக்கும் தேர் திருவிழாவுல கூட்டம் நிறையா வரும் விஷேசமா இருக்கும் கடைகள் போடுவாங்க கொழந்தைகள் வாங்கி கொடுக்கலாம் கொழந்தைகளுக்கு அது இதுன்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒன்று வாங்கி கொடுக்கும் போது அவங்களும் பிரியப்படுவாங்க அப்புறோம் அவங்களுக்கும் மத இந்த மதத்தின் மேல் இறைவன் மேலேயும் ஒரு நம்பிக்கையான ஒரு விஷயம் அவங்களுக்கும் ஈர்ப்பு வருது அதை மாதிரி மதமும் விளையாட்டும் சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகவும் அது இருக்கிறனால நம்பளுக்கும் ஈஸியாக வந்து அவங்கள ஒரு ஒரு கடவுள் கூட ஒரு ஈர்ப்புத் தன்மை வருது இன்னம் வந்து கடவுள் நிறையா கும்பிடும் போது பார்த்தீங்கனா நம்பளுக்குள்ளே ஒரு ஒரு ஆசையும் அவர் மேல் ஒரு ஈர்ப்பும் நம்பளுக்கு வரதினால மறுபடியும் மறுபடியும் வந்து கோயிலுக்கு போக தூண்டிகிட்டே இருக்கும் அவ்வளோ தான்